கண்டிப்பாக இல்லைங்க தொழில்நுட்பம் வந்து யாரோட வாழ்க்கையையும் மாற்றவே இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம அந்த காலத்திலலாம் வந்து அம்மா அப்பா காலத்தில் வந்து அதாவது நம்ம ஆச்சி தாத்தா காலத்தில் வந்துட்டு தொலில்நுட்பம்னால் என்னென்னே தெரியாது ஆனால் அன்னைக்கு வந்து எல்லாருமே உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்கள் சந்தோஷமாக இருந்தாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு வச்சிக்கிட்டு இருந்தாங்கள் அடுத்து நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன் வரப்போ மொபைல் ஃபோன் அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்பயும் சில பேர் வீட்டில் இருக்காது அப்பயுமே எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்கள் ஆனால் இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல தொழில்நுட்பம் வந்து எல்லாரையும் மாற்றிடுச்சு யாரும் யாரோடையும் பேசுகிறது இல்லை யாரும் யார் கூடயும் சிரிக்கிறது இல்லை சின்ன குலந்தைங்கள்லேந்து பெரியாள் வரைக்கும் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் ஃபோன் வச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஃபோன் தாங்க ஏங்க ஒரு குலந்த என்ன சாப்பிடுதுன்னு கூட அதுக்கு தெரியாது ஏன்னா அவங்க அம்மா ஃபோனை போட்டுவிட்டு தான் சாப்பாடே ஊட்டுவாங்கள் என்ன சாப்பிட்ற அதுவே நம்ம ஊட்டுறப்பலாம் நம்ம அம்மா நம்மள்ட்ட சின்ன பிள்ளையில என்ன சொல்லி ஊட்டுவாங்கள் இந்த காய்க்கு இது நல்லதும்மா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஊட்டுவாங்கள் ஆனால் இப்போது உள்ள குழந்தைங்களாம் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றாங்கனே தெரியாது சாப்பிட்டு முடிச்சோடன்னே மொபைல் ஃபோனை வாங்கிடுவாங்க சாப்பிட்டது என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் மொபைல்ல பார்த்ததுதான் அதுங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அந்தளவு இந்த காலம் இப்போ கெட்டு கிடக்குங்க யார் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளையே ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஏன்னா அவங்க வந்து அதிகமாக மொபைல்லாம் பார்க்குறாங்க அவங்க ஒரு பக்கம் செல் நோண்டுவாங்கள் இவங்க ஒரு பக்கம் செல் நோண்டுவாங்கள் கேம்முங்க பிள்ளைங்கள் அப்படி ஓடி ஓடி ரோட்டில விளாயாடுவாங்க எங்கே பாருங்கள் நைட்டு சாய்ங்காலம் ஆயிட்டால் வெளிய கே கேன்னு இருக்கும் சத்தம் ஏன்னா ஓடிப்புடிச்சு கண்ணாமூச்சி கல்லா மண்ணா இந்தமாதிரி நிறையா கேம் விளாயாண்டுக்கிட்டே இருப்பாங்கள் இப்போ வெளியே எந்த பிள்ளைங்களும் விளாட்றது இல்லை ஏன்னா ஃப்ரீ ஃபையர் விளாட்றாங்களாம் கேட்டால் மொபைலை வச்சிக்கிட்டு இது என்னங்க தொழில்நுட்பம் நம்ம லைஃபை எங்கங்க மாற்றிருக்குது இது மேலும் மேலும் லைஃபை மாற்றலங்க நம்மளோட சங்கதிகளோட லைஃபையே ஒரு அஸ்திவாரத்தையே அசைச்சி பார்த்துருச்சிங்க இது அப்படின்னா என்னென்னு கேட்குறாய்ங்க ஓடிப்பிடிச்சி விளாட்றதுனா ஃப்ரீயாக ஒரே இடத்துல உட்காந்து ஃப்ரீ ஃபையர் விளாட்றத விட்டுட்டு அதை எதுக்கு நாங்கள் விளாட்ணுன்னு கேட்குறாங்க ஆனால் அது வந்து எந்தளவுங்க பாதிக்குது நம்ம உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை பா பாதிக்குது அவங்க ஓடி ஆடி விளாயாண்டா தான் பசி எடுக்கும் ஒரு குழந்தைக்கு அப்படி இல்லைன்னா எப்படி பசி எடுக்கும் இப்போ ஃபோன் அது விளாயாண்டு விளாயாண்டு அது கதிர்வீச்சு கண்ணை பாதிக்குது கை விரல்கள பாதிக்குது அதுங்களுக்கு அதெல்லாம் புரியாது ஸோ என்ன பொறுத்த வரையும் என் குடும்பத்த பொறுத்த வரையும் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு இதுமே மா மாற்றம் ஏற்பட்டு உதவும் உதவவே இல்லைங்க உபத்தரமாக தான் இருக்குது